இப்போ வந்து பார்த்தீங்கனா டெக்னாலஜி அப்புறோம் இன்டர்நெட் இந்த ரெண்டோடவோடய வளர்ச்சி வந்து தான் பார்த்தீங்கனா நிறைய விஷயங்களுக்கு வந்து காரணமாக இருக்குது இது வந்து எந்த மாதிரி தமிழ்மொழியில் வந்து எந்த மாதிரி பயன்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கனா இப்போ நம்ம கூகுள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கனா நம்ம எதோவொரு லேங்குவேஜ் எதோ எந்தவொரு மொழியாக இருக்கட்டும் நம்ம கூகுளில் வந்துட்டு இல்லை ஏதோ ஒரு டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படினா அந்த லேங்குவேஜ் நம்ம எப்படி தமிழில் மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துக்குலாம் இதே தமிழ் மொழியில் இருக்கறதை நம்ம எந்த வேற மொழியில் வேணுணாலும் மாற்றிக்கிலாம் இதில் வந்து இதோடய உதவியால் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கனா இந்த மாதிரியான டெக்னாலஜும் இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் இப்போ தமிழில் எதோவொரு வேர்ட் அப்படின்னு இருக்குதுனா இப்போ கல்லூரி அப்படின்னு இருக்குன்னு வச்சிக்கோங்களன் ஓரு இப்போ கல்லூரி அப்டின்னு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்லையும் மாற்றலாம் சைனீஸ்லையும் மாற்றலாம் அரபிக்லையும் மாற்றலாம் இதெலாம் இந்த மாதிரி வந்து மாற்றிக்கிலாம் எதனோடய ஹெல்ப்புன்னு வந்து பார்த்தீங்கனா இதில் இந்த இன்டர்நெட்டும் டெக்னாலஜியும் வச்சு நம்ம மாற்றக்கூடியது தான் இதோ இந்த மாதிரியான வளர்ச்சி தான் வந்துட்டு தமிழில் வந்து யூஸ்சாகுது மேலும் வந்து பார்த்தீங்கனா நம்ம ஃபஸ்ட்லாம் வந்துட்டு புக்கு வந்து நூலகத்துக்கு போய் தமிழ் புக்கு அந்த மாதிரிலாம் நூலகத்துக்கு போய் தான் எடுப்போம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து வளர்ச்சி ஆனதுக்கு காரணமா நம்ம வந்துட்டு கூகுள்லியோ இல்லை எதோவொரு ஆப்லையோ வந்துட்டு பார்த்தீங்கனா தமிழ் புக்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்க இதெலாம் வந்து எதுவுன எதில் இதனால அப்படினு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்டர்நெட்டு அப்புறோம் டெக்னாலஜியோடய வளர்ச்சி இருக்கறனால தான் நம்ம ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி தமிழுக்கு வந்து யூஸ்சாகுதுங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தமிழ் மொழியில் வந்துட்டு எதாவது எழுத்துப் பிழை இந்த மாதிரி எதாவது இருக்குமோ அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு டவுட் இருந்தாலும் அதை செக் பண்ணுறத்துக்கும் வந்து பார்த்தீங்கனா நமக்கு டெக்னாலஜி இருக்குங்க எந்த மாதிரி வந்து இதை செக் பண்ணலாம் அப்டின்ற மாதிரி டெக்னாலஜியும் இருக்குதுங்க